ஆ தம்பி வணக்கம்ப்பா ஆ என்னப்பா நல்லாருக்கியா ஆமாமா ஆமாம் பரவாயில்லை கண்டுபிடிச்சிட்ட வேலையெல்லாம் எப்படிப்பா நடக்குது சரி சரிப்பா சரிப்பா எனக்கு இன்னொரு உதவி செய்யணுமே நம்ம வீட்டு மாடியில கொஞ்சம் வேலை நடக்க வேண்டிருக்குது ஒரு ரூம் ஒன்று கட்டணும் ஆமாம் ஆமாப்பா வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்துகிட்ருக்கு ஆ ஆமாப்பா ஆமாப்பா ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு ரூம் போட்டுட்டு பக்கத்தில் வெளியில ஒரு அட்டாச்டு ஒன்று போட்டு விட்ருணும்ப்பா செலவு அதிகம் போய்கிட்ருக்குப்பா கல்யாணச் செலவு நீ கொஞ்சம் பார்த்துப் பண்ணு நம்ம தெரிஞ்ச பையங்கிறதனாலதான் உன்கிட்ட கேட்ருக்கிறேன் நீ சொல்கிற அளவே கூட யோசி ஏன்னா இப்போ அவசரப்பட்டு நம்ம கட்டிட்டோம்னால் கூட பின்னாடி சரிப்பா எனக்கு இந்த வாஸ்துலாம் பார்க்கத் தெரியாது தம்பி நீயே எல்லாத்தையும் கவனிச்சிடு முழுசாக உங்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்றேன் நீ என்ன ஏதுங்கிற அந்த ஒரு எஸ்டிமேட் தொகையை மட்டும் என்கிட்ட சொல்லு மற்றபடி என்ன எங்கே வாங்கணும் எது சரியா இருக்குங்கிறதலாம் நீயே கூட இருந்து பண்ணிக் கொடுத்துரு சரிப்பா அப்படியா சரிப்பா நீ ஒன்று பண்ணு இந்த இது என்னென்ன சாமான் தேவை என்ன ஏதுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு நேர்ல எப்போ வந்து பார்க்கலாம் சரிப்பா நீ வந்து நீ எதையும் யோசிக்கக்கூடாது இது நம்ம உன் வீட்டு வேலையாக நினச்சு பார்த்து செஞ்சிக் கொடுத்துரு சரி தம்பி ரொம்ப நன்றிப்பா வா ஓகேப்பா நன்றிப்பா